நம்ம எல்லோரும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுல பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம ஸ்கூல் படிக்க ஸ்கூல்லெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோர் வீட்லேயும் சாப்பாடு மதிய உணவு எடுத்துட்டு வருவோம் உங்கள் வீட்டில என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில என்ன சாப்பாடுன்னு பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து நம்ம எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிச்சு நம்ம வந்துட்டு உணவை வந்துட்டு சாப்பிடுவோம் அதேமாதிரி பார்த்திங்க எல்லா நண்பர்களுக்கும் கொடுத்துட்டு நான் நம்மளும் சாப்பிடும் போது நமக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கொஞ்சமாக நம்மளை நம்மளுடைய உ நம்ம நமக்கு அந்த உணவு கெடைச்சாலுமே கூட அது வந்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவு வந்துட்டு எல்லோரும் குடும்பத்துடன் வந்துட்டு அக்கா தம்பி அப்பா அம்மா எல் தனித்தனியாக சாப்பிடாம எல்லோரும் ஒன்றா வந்துட்டு சாப்பிட்றப்போ அதோடய மகிழ்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு அவங்களு அவங்களுக்கு அந்த அந்த நாளையில என்னென்னா நடந்தது என்ன அந்தமாதிரி எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்து பார்த்து ப பண்ணுற விஷயம் வந்துட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதுவும் நம்ம ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்றப்ப அது வந்துட்டு நம்ம ரெட்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி பல நிகழ்ச்சிகள்ல நம்ம போவோம் திருமணம் ஒரு திருமணத்துக்கு போறோம்ன்னா அங்கே வந்துட்டு நம்ம உறவினர்கள் எல்லோரும் இருப்பாங்க அவங்களோ அவங்களோட வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் ஜாலியாக பேசிக்கிட்டு மகிழ்ச்சியாக வந்துட்டு நம்ம சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போ ஒரு ஒரு ஒரு நம்ம வீட்டில ஒரு பூஜை வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்முடைய உறவினர்கள் நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்காக வந்துட்டு சமைச்சி சமைச்சி அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு சாப்பிட்றப்போ நமக்கு வந் நமக்கு அதை பார்க்குறப்பவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சேர்ந்து சாப்பிட்ணும் நம்ம குடும்பத்தோட அவங்களோடோ சேர்ந்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் கோவில்லயெலாம் பிரசாதம் கொடுப்பாங்க அந்த கடை கோவில்ல அப்பவும் அந்த அந்த உணவு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சாப்பிட்ட கூட அது நமக்கு கொஞ்சமாக நம்மளுக்கு கெடைச்சாலுமே கிடைத்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதோடய பலன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கடவுளோடய பலனே இருக்குது நமக்கு வந்துட்டு அனுகரகமாக அனுகரகமாக இருக்க மாதிரி நம்மளோடைய உணர்வு வந்துட்டு அந்த இடத்துல நமக்கு இருக்கும் அது வந்துட்டு நம்ம மனசுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம நம்ம நம்ம எதுக்காக வந்துட்டு நம்ம இது பண்ணுறோமோ நம்ம சாப்பிட்றத்துக்காக தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறத்துக்காக தான் வந்துட்டு சாப்பிட்றத்துக்காகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறத்துக்காகவும் தான் நம்ம இவ்வளோ வந்துட்டு ஒவ்வொரு செயலையும் வந்துட்டு ஓடி ஓடி ஓடி ஓடி பண்ணிகிட்ருக்குறோம் அப்போது நம்ம நம்ம நம்மளுக்கு அந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்துட்டு எல்லாத்தோடயும் வந்துட்டு சேர்ந்து சாப்பிடுவதுல தான் அந்த மகிழ்ச்சி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு முழுமையாக கிடைக்கிது அந்த அந்த ச அந்த சந்தர்ப்பம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப நம்ம நம்ம உறவினர்கள் விருந்தினர் நண்பர்கள் இவங்க இவங்ககிட்டலாம் தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்போது அவங்களோடலாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப தான் நமக்கு வந்துட்டு எல்லா சந்தோஷமும் எல்லா நிம்மதியும் வந்துட்டு அந்த சாப்பிட்ற டைமில் தான் அந் அந்த நிமிடத்தில் தான் நமக்கு வந்துட்டு கிடைக்குது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து சாப்பிட்ணும் மகிழ்ச்சியாக இருக்குணும் அப்படின்னா அது சாப்பிட்ற டைமில் தான்